கார்ட்டில் நிறைய பொருட்களை சேகரிச்சுட்டோம் இவ்வளோ பொருளை வாங்கிறதுக்கு பணம் இருக்குதா இல்லை இதை எல்லாம் வாங்கி நமக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதா அதனால் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் பண்ண பொருள் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டன் பண்ணிடலாம் அதனால இந்த பொருள் எல்லாம் வேண்டாம்னு அவங்களுக்கே குடுத்துடணும் எடுத்து டிராலியில் இருந்து அங்கேயே வச்சுடலாம் காரில் இருந்து இந்த மைதா மாவு கடலை எண்ணெய் பிஸ்கட்ஸு பருப்பு அரிசி அனைத்தையும் எடுத்து வச்சுடலாம்